நான் எனது தாய் மொ தாய்மொழியாகிய தமிழை தாண்டி வேறு மொழியில் வேறு மொழியிலும் புத்தங்கள் படித்திருக்கிறேன் அப்பொழுது என் அனுபவத் என்னவென்றால் மொழிப்பெயர்க்கப்பட்ட பதிப்பை பற்றி நான் நி என்ன நினைக்கின்றேன் என்றால் மிகவும் இந்த தமது தமிழும் தமிழ் தமிழ்மொழி இ இன்று உலக அளவிலும் பேசி பேசப்பட்டப்படபட்டு கொண்டிருக்கின்றது நமது மூதாதையர்கள் என்னும் மு முத முது மு முதல் இன்று இன்றைய தலைமுறை வரை அனைவரும் படித்து படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை பின் படிக்க படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு மகாபாரதம் பகவத்கீதை இராமாயணம் மொழி பொன்னியின் செல்வன் போன்ற மொழிகள் மொழி என்னை நீங்கள் எல்லாம் எல்லோரும் சா எல்லாமே உலக முழுவதும் பேசிக்க பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இதாகும் மொழி ஒரு துத்தாயங்களாகவும் அதை பற்றி நான் மிகவும் சந்தோசப்படுகிறது என்னவென்றால் தமிழன் நானும் ஒரு தமிழன் என்ற ஒரு மா இது ஒரு வா இது வருகின்றது கடவுள் கட கடவுள்களில் உடைய இது மோ புத்தகங்கள் அனையும் படி படிக்க படிக்க வேண்டியது எல்லோரும் படித்து பயன்பெற வேண்டியது படி படிக்க படித்து பயன்பட வேண்டும் என்பது எனது ஓ உய்யாவா ஆகும்